ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் சிறுதுளி பெருவெள்ளம் பதறாத காரியம் சிதறாது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு